இலக்கியம் கவிதை மற்ற கலை வடிவங்களுக்கு தமிழ்மொழியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் எல்லா லாங்குவேஜ்ஜயும் வந்துட்டு தமிழ்மொழியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க இப்போ மலையாளம் தெலுங்கு கன்னடவம் இது எல்லாமே வந்து தமிழ் ஒரு பேஸாக வச்சு தான் அவங்க அந்த மொழியை வந்துட்டு இதை எடுத்துருக்கிறாங்க லாங்குவேஜ்ஜஸ் எல்லாம் அப்படித்தான் மாத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில வார்த்தையெலாம் பார்த்திங்கன்னா சிமிலராக அப்படித்தான் இருக்கும் இது கவிதை விஷயத்துக்கு இல்லை மற்ற கலை விஷயத்துக்குமே வந்துட்டு தமிழ்மொழியை நிறைய விஷயமா அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க இதனால இப் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இப்போ நம்மளுடைய இலக்கணமே இலக்கியம் அதெல்லாமே பார்த்தோனாலுமே அதன் பேஸ் படி தான் வரும் அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறோம்